எங்கள் ஊர் செஞ்சி எங்கள் ஊரில் வந்து எம்பி எம்எல்ஏ இருக்காங்க எம்பி வந்து ச கேஎஸ் மஸ்தான் எம்எல்ஏ வந்து அப்பு பாய் இவுங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு எ எங்களுக்கு வந்து திராவிட கழக முன்னேற்றத்தில் வந்து அவங்க இருக்காங்க அதனுடைய கட்சியில் சேர்ந்தவங்க தான் அவங்க எந்த உதவியினாலும் வந்து பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த மழையில் வந்து வீடுவீடாக வந்து எல்லோரையும் பார்த்தாங்க எம்பி எம்எல்ஏவும் எம்பி வந்து வீடுவீடாக வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு என்னா தேவை அவங்க கட்சி மூலயம்ல இருக்கிறவுங்கள எல்லோரையும் அனுப்ச்சு என்னா தேவை அவங்களுக்கு நிவாரண நிதி சாப்பாடு தண்ணியில் இருக்கிறவுங்க பிஸ்கேட்டு பால் இதெல்லாம் மொதோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எம்பி அவங்க வந்து என்ன சொன்னாங்க எப்படி இது வந்து மழையிலேயே இருந்தால் அவங்களால கொடுக்க முடியுமா நம்ப மொதல் இவங்கள சேஃப்பானா இடத்துல இட்டுன்னு போய்விட்டு ஒரு மண்டபத்தில் தங்க வச்சுட்டு அங்கேருந்து நிவாரண நிதியெலாம் கொடுத்தா அவங்க மழையில் நனையாம அவங்க ஃபேம்லியோடு கும்பலாகவும் இருப்பாங்கல்லை எல்லோரும் ஒரு கு ஒரு ஊரே ஃபுல்லாக ஒரு இடமா இருந்தால் பெனிஃபிட் தானே இப்போ நம்ம நிவாரண நிதி இந்த எடுத்து மழையில் கொடுத்துட்டு போயிடறோம் இவங்க தண்ணியில் எப்படி உக்கார்ந்து சாப்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து ஒரு இடம் சேஃப்பாக அவங்கள இடத்த எடுத்துன்னு போய் விட்டா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அதனாலே எம்பி எம்எல்ஏ எங்களுக்கு எல்லோருமே நல்ல உதவி